ஹலோ அறிவரசா நான் தான் சூரியமூர்த்தி பேசுகிறன் ஏய் நான் இப்போ மத்தியானம் ஃபுட் ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் உங்கள் மேல்காங்கிரபுவில் வந்து அபி ஹோட்டலுன்னு ஒண்ணு இருக்குது அங்கே ஃபுட்டுலாம் எப்படிடா இருக்கும் அங்கே இப்போ ஒரு தயிர்சாதம் ரேட் எவ்வளோ இல்லை ஒரு பிரியாணி ரேட் எவ்வளோ அதலாம் கரெக்ட்டாக இருக்குமா இல்லை ரேட் அதிகமாக தான் இருக்குமா அதை டெலிவரி பண்ண ஆர்டர் பண்ணால் அவங்களே தருவாங்களா இல்லை நம்பளாக போய் வாங்கிக்கணும்மாடா அங்கே ஃபுட்டெல்லாம் குவாலிட்டி கரெக்டாக தானே இருக்கும் இல்லை ஏதும் மிஸ்டேக்காக இருந்தால் கூட சொல்லிடுடா நான் வேறே ஹோட்டல் கூட பார்த்துக்குறேன் அதை நான் நிறையா பேரை பேருகிட்ட கேட்டுப்பார்த்தேன் அங்கே அபி ஹோட்டலில் வந்து நல்லா தான் இருக்கும்ன்னானுங்க அதனால் இப்போ அங்கேயே ஆர்டர் பண்ணலாமா ஓகே நல்லாதான் இருக்குமா சரி நான் இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கிறேன்